எனக்கு பிடிச்ச தாவரம் அப்படின்னு பார்த்தா எனக்கு எல்லாமே புடிக்கும் செடி கொடி அது ஃபுல்லாக சேர்ந்ததுதான் தாவரம் எனக்கு பிடிச்சது வந்து இயற்கையான சம்பந்தமான எல்லாமே நமக்கு பிடிக்கும் இல்லையா பொதுவாக எடுத்துகிட்டாலே இயற்கைனாலே யாருக்கும் பிடிக்காது அப்படின்னு சொல்ல முடியாது இயற்கை எல்லாமே இயற்கை சம்பந்தமா எல்லாமே பிடிக்கும் அது தாவரங்கள் தாவரங்கள் அப்படின்னா இயற்கையும் தாவரங்கள் அப்படினா செடி கொடி இதெல்லாம் தாவரத்தை சார்ந்ததுதான் அப்போ நிறையா செடிகளெலாம் இருக்குது இப்போ வந்து கொடி பார்த்தோம் அப்படின்னா அவரைக்கொடி பூசணிக்கொடி சுரைக்கொடி வெற்றிலக்கொடி வெற்றிலை கொடியெலாம் வந்து வெளியூர்லெலாம் அதிகமாக கிடைக்கும் நம்ம ந நம்ம இடத்துல கிடைக்க கூடியது வந்து இந்த அவரைக்கொடி ஓமவல்லிக்கொடி அப்புறம் இந்த சங்கு பூ கொடி இதெலாம் இருக்கும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பாகற்காய் அதெலாம் கொடி அதெலாம் இருக்கும் அதுக்கப்புறம் செடி பார்த்தோன்னா செடி நிறையா இருக்குது கத்திரிக்காய் செடி இந்த மாதிரி செடியும் நிறையா ஏகப்பட்ட செடியெலாம் இருக்குது இது எல்லாத்தையும் நம்ம வளர்த்து வளர்த்து நல்லா பாதுகாப்பான முறையில் வளர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா பூ இருக்கும் பூவில் வந்து எனக்கு பிடிச்ச பூ வந்து ரோஸ் தாமரை இதெலாம் சொன்னாலே நமக்கு பிடிக்கும் அதுவும் இல்லாமல் பெண்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து ரோஸ் தான் அதை பார்த்தோனே ஒரு அட்ரேக்சனாக அப்படியே நல்லாயிருக்கும் தாமரை நல்லாயிருக்கும் இது இன்னும் நிறையா பூக்களெலாம் இருக்குது டிசம்பர் மாதத்துல பூக்கிற டிசம்பரு அப்புறம் கனகாம்பரம் அரும்பு மல்லி நிறையா பூவெலாம் இருக்குது அப்புறம் இந்த பட்ரோஸ்யெலாம் அழகழகாக இருக்கும் ஆனால் வந்து நமக்கு பிடிச்சது வந்து ரோஸ் பிடிக்கும் ரோஸ் ஏன்னால் அது பார்க்கவே ஒரு அழகாக இருக்கும் அதனால அது பிடிக்கும் அதை நான் வீட்டில் வாங்கி வெச்சு நல்லா பாதுகாப்பாக அதுக்கு உரமெலாம் போட்டு நல்லா வளர்ப்பாங்க தாமரை பார்த்தோம் அப்படின்னா தாமரை வந்து குளத்தில்தான் அதிகமாக இருக்கும் குளத்தில் தாமரை எடுத்துகிட்டோம்னால் அது வந்து அது வந்து உவமைப்படுத்தி சொல்லுவாங்க பெண்களின் முகத்துக்கு தாமரை பூ அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் தான் அந்த இதழ்களில் வந்து அதை யானை காதுக்கு வந்து அது இதழ்கள் வந்து தாமரையோட இதழ்கள் வந்து யானை காது வடிவத்தில் இருக்கும் அப்புறம் வந்து காம்பு வந்து காம்பு எப்படி இருக்கும் அப்படின்னா கொக்கோட கழுத்து இருக்கில அந்த மாதிரி காம்பெலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அது ஒன்று ஒன்றுத்துக்கும் உவமைப்படுத்தலாம் சொல்லியிருப்பாங்க அது மாதிரி தாமரை பூ நமக்கு பிடிக்கும் அந்த லைட் பிங்க்கு அந்த பிங்க் கலர் பிடிக்கும் அது மாதிரி அதெல்லாம் எப்படி பிடிக்கும் அப்படின்னா நம்ம வளர்க்குறதுக்கு வீட்டில் வெச்சு வளர்க்க முயற்சி பண்ணுவோம் அப்போ வளர்க்கும்போது நம்ம வந்து நிறையா ரசாயனமன்னால் கடையில் வாங்கி நம்ம வெளியிலெலாம் வாங்கி உரம் போடாமல் நம்ம வீட்டிலே நம்ம வீட்டிலையே வந்து நிறையா உரம் தயாரிச்சு ஆட்டு சாணம் அப்புறம் மாட்டு சாணம் அப்புறம் வந்து முட்டை ஓடு இது மாதிரிலாம் போட்டு நம்மளுக்கு வீட்டிலையே உரங்கள் மாதிரி தயாரிச்சு வெத்தோம் அப்படின்னா அது வந்து நம்ம நமக்கு யூஸ்ஃபுல்லாக வீட்டிலையே பறிச்சு அழகாக வெச்சுக்கலாம் வெளியில் போய் வாங்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை நம்ம வீட்டிலையே வளர்த்தோம் அப்படின்னா வீட்டிலையே பாதுகாப்பாக பறிச்சு நம்ம வளர்த்து வெச்சுக்கலாம் இது வந்து நம்ம இது மாதிரி செடி கொடிகளெலாம் வெச்சு பூச்செடிளாக வெச்சு நம்ம வெச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த இடத்துல போய் நின்றாலே ஒரு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மனசு ஒரு நல்லாயிருக்கும் மனசு வந்து எப்படின்னா மனசோர்வெலாம் குறையும் அப்புறம் வந்து மன அழுத்தம் இருக்காது கவலைகளெலாம் நிறையா இருந்தால் குறையும் அப்புறம் வந்து இன்னும் நிறையா அந்த பூச்செடிகிட்டேயே நம்ம சுவாசி சுவாசம் அதை சுவாசித்தோம் அப்படின்னா சுவாச பிரச்சினைலாம் இருக்காது அது வந்து எப்படி அப்படின்னா காலையில் போய் நம்ம ஒரு பூச்செடிக்கு நம்ம வளர்த்த பூச்செடிகிட்டே நின்று சும்மா கொஞ்ச நேரம் நின்றோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஒரு இது இருக்க மாதிரி இருக்கும் பலம் இருக்க மாதிரி இருக்கும் ஏன்னால் அந்த சுவாச பிரச்சினைலாம் நீங்கும் அதுக்கு வந்து அது வந்து நம்ம பாதுக்கிறவங்க எப்படின்னா அதுக்கு வந்து தண்ணி அதிகமாக ஊற்றணும் அதே மாதிரி தண்ணி இருக்கிற இடத்துலே வந்து அதை வெச்சுருந்தாலும் அது வீணாக போய்டும் அதுக்கு எப்பப்போ ஈரப்பதம் தேவையோ அந்த நேரத்தில் காலையில் சாயந்திரம் அந்த மாதிரி தண்ணி ஊற்றணும் அப்புறம் மண்ணின் ஈரப்பதம் வந்து மண்ணில் வந்து அந்த ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும் அது மாதிரினா வெச்சு பாதுகாத்தோம் அப்படின்னா நமக்கு அதிகமாக பூக்களும் பூக்கும் நல்லா செடி கொடி நல்லாயிருக்கும் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி தாவரங்களும் நல்லாயிருக்கும்